ஆ ஆமாம் சொல்லுங்க போட்டிருக்காங்கக்கா ஆனாலும் லைனுக்கு அனுப்ப சொல்கிறாங்க இருந்தாலும் உங்கள் தெருவுக்கும் எதுவும் சொல்லவே இல்லை உங்கள் ஸ்ட்ரீட் நேம் சொல்லுங்க ஓ ஓ ஆனால் உங்கள் ஸ்ட்ரீட்டுக்கு இன்னும் போடல வேறு சப்ளேயர் யாராச்சும் வரங்களானு பார்த்துக்கோங்க நாங்கள் என்னக்கா பண்ணுறது நாங்களும் போய் அவங்கள்ட்ட இன்ஃபார்ம் பண்ணுறோம் அவங்களும் கேட்க மாட்டேங்கிறாங்க சரி பாருங்க வெயிட் பண்ணி பாருங்க வேறு சப்ளேயர் யாராச்சும் வராங்களானு